கோவை மாவட்டம் மருதமலையாக இருக்குது அங்கே வந்து தை மாதம் பங்குனி மாதம் இதெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு மருதமலைக்கு போவாங்க தை மாதம் தைப்பூசத்துக்கெல்லாம் அங்கே போவாங்க அப்புறம் தென்திருப்பதி இருக்குது புரட்டாசி மாதம் அங்கே போவாங்க இந்த திருப்பதிக்கு போக முடியாதவர்கள்லாம் தென்திருப்பதிக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க அப்புறம் ஈஷா ஈஷா மையம் இருக்குது கோயமுத்தூரில் அங்கே போய் எல்லாம் சிவன் இராத்திரி அப்பெல்லாம் பெரிய பெரிய சீஃவ் மினிஸ்டர் மினிஸ்டரெலாம் வந்து கலைநிகழ்ச்சிகள் மாதிரி பண்ணி விடிய விடிய அந்த இது ப்ரோகிராமெலாம் நடக்கும் அப்புறம் சின்ன சின்ன பார்க்கு தீம் பார்க்கும் இருக்குது ரொம்ப பெரிய தீம் பார்க்கும் இருக்குது குழந்தைங்க விளையாட்ற மாதிரி குட்டி குட்டி பார்க்கெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஜாஸ்தி யாருமே விரும்ப மாட்டாங்க ரொம்ப பெருசுன்னு தீம் பார்க்கு ஒன்டர்லா

கோவை கொண்டாட்டம் குற்றாலம் இந்த மாதிரி எதுவும் இடத்துக்குலாம் போவாங்க அப்புறம் வெள்ளியங்கிரி மலைக்கு போனால் அங்கே வந்து சித்ராபவுர்ணமி அப்போது அதுவும் நல்லாயிருக்கும் போய்விட்டு எல்லாமே ஜென்ஸ் மட்டும் போய்விட்டு ஏறி இறங்கிட்டு வருவாங்க அங்கேயும் நல்லாயிருக்கும் இருப்போங்ண்ணா